முதல்ல வந்து எந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதான் மெயினே முதல்ல ஏன்னா இன்னுல தண்ணி உள்ள வர்றதுல லீக்கேஜ் ஆவுதா வெளியில் போகறதுல லீக்கேஜ் ஆவுதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு பெரிய இஞ்சினியரோ யாரயும் கூப்பிட்டு வந்தெல்லாம் பார்க்கக்கூடாது லோக்கலில் உள்ள ஒரு பிளம்பரையோ ஒரு எலக்ட்ரிஷியனயோ கொண்டு வந்து எந்த இடத்துல தண்ணி லீக் ஆகுது ஏன் லீக் ஆகுது இது வந்து மனுசனால ஏற்பட்ட இதுவா இல்லை அதுவாகவே உள்ள எதுவும் அடைச்சிக்கிட்ருக்கான்னு முத பார்க்கணும் ஏன்னா இப்போ உள்ள அடைச்சிக்கிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே எதா அடைப்பு மாதிரி எடுத்து விட்ரலாம் நம்ம உடச்சிட்டோன்னா அதை நம்ம மாற்றியே ஆகணும் அது வந்து செலவு வந்து ரொம்ப கூட வரும் இந்த மாதிரி என்ன பிரச்சனை அந்தப் பைப்பில என்ன பிரச்சனை செலவே செய்யாத அழுக்குத் தண்ணி வெளியே போகணும் அவ்வளோ தான் நம்மளோட வேலை அது எப்படி போகணும் எங்கே போகணும் அது இயற்கைக்கிக் கெடுத கெடுதல் கிடைக்குமா நன்மை கிடைக்குமா அதெல்லாம் நமக்குத் தேவைல்ல எப்படி வெளில முதல்ல ஊற்றுணுன்னா நம்ம வீட்டை தானே நம்ம சுத்தம் பண்ணுவோம் அடுத்து தானே வெளியில் என்ன ஆகுது ஏது ஆகுதுன்னு போய்ப் பார்ப்போம் அதனால் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும் அது வந்து முதல்ல நம்ம சேஃப்டி அதுக்கடுத்து தான் எதாகருந்தாலும்